விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உயர்நிலைக் கல்வி அந்த இதுவில் எது ரொம்ப ஃபேமஸ்சான இஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்ன்னா ஜான் டெவி அரசு பெண்கள் உயர் நிலைப்பள்ளி காமராஜர் உயர்நிலைப் பள்ளி அப்பறமாக சேக்ரட் ஹார்ட் இஸ்கூலு ஸ்கூலில் அதில் இன்னான்ன வசதிகள் இருக்குதுன்னு பாத்திங்கன்னா மாணவ மாணவிகள் பயில கூடிய இடங்களில் அதிகப்படியான இட வசதி பிள்ளைகள் அமர்ந்து படிக்கக்கூடிய காற்று சூழலுக்கு ஏற்ப பள்ளி கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது விளையாட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அந்த ஸ்கூலில் வசதி நல்லாருக்குது காலேஜ் பார்த்திங்கன்னா இஎஸ் காலேஜ்ஜி சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ்ஜி மயிலம் பொறியியல் காலேஜ்ஜி இஎஸ் நர்சிங் காலேஜ்ஜி முண்டயம்பாக்கோம் மருத்துவ கல்லூரி அரசு சட்ட கல்லூரி இது போன்ற காலேஜ்ஜிங்க நம்ப விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது இதனால் நம்ம மாணவ மாணவிகளுக்கு அதிக படியான வசதிகளும் இதில் சலுகைகளும் தந்துருக்குறாங்க அங்கே ஹாஸ்ட்டல் வசதி போக்குவரத்து வசதி போன்ற வசதிகளை இங்கே அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கிறது அப்பறமாக மலிவு விலையில் கல்வி கட்டணம் கவர்மெண்ட்டு காலேஜ்ஜிங்கள்ல எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் ஃப்ரீ கோர்ஸ் படிக்க உதவியாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு பாத்திங்கன்னா அந்த தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான கோர்ஸ்சுங்க மலிவான இதுவில் இங்கே கிடைக்றத்துக்கான அதிக வாய்ப்புங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கில கொடுத்துருக்றாங்க அங்கே என்னன்னா பிள்ளைங்கள் என்னன்னா விரும்புறாங்களோ இன்ஜினியரிங் டாக்ட்டர் லாயர் ஆர்ட் அண்ட் சைன்ஸ் நர்சிங் போன்ற பல வகையான கோர்ஸ்சுகளும் நம்ப விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கில் உள்ள முக்கியமான காலேஜ்ஜிங்களில் நிறைய வசதிகளோடு மாணவர்கள் பயில கூடிய வாய்ப்பு நம்ப விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கில் இருக்கிறது